இந்திய மருத்துவ கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்னாலஜிக்கல் லெவலில் முன்னேறிக்கிட்டே போய்கிட்டுருக்கோம் நம்ம சந்திக்கின்ற பிரச்சினைகள் அப்படின்றது இந்த கொரோனா வைரஸ் மாதிரி புதுசு புதுசாக கிரியேட் ஆகிற நோய்கள் தான்னு நினைக்கிறேன் நான் அது தான் பெரிய பிரச்சினயா இருக்குது மற்றபடி டெக்னாலஜிக்கல் லெவல்லேயும் சரி நம்மளோட எம்பிபிஎஸ் படிக்கின்ற டாக்டர்ஸ்ஸோடய எஜிகேஷன் லெவல்லேயும் சரி எல்லாமே வந்து நல்லாதான் இருக்குது அவ்வளோ தான்